ஆமாம் சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன மீன் வேணும் தேவைப்படுது நெத்திலி இருக்குது கெண்டை இருக்குது வாளை இருக்குது ஆனால் ஜாமீனெலாம் இல்லை ஜாமீனெலாம் வந்து கோர்ட்டில் தான் இருக்குது வெ இறாலா இறால் வந்து இப்போ வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ருபா போகுது உங்களுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது

இல்லை நம்ம உங்களுக்கு நீங்கள் வந்து எத்தனை கிலோ வாங்குகிறீங்களோ அத்தனை கிலோவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ம் உங்களுக்கு என்ன

பதினஞ்சு கிலோவா அப்போ அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி தர வேண்டியது தான் இப்போ என்ன கிலோ இரநூத்தம்பது ருபானா உங்களுக்கு கிளீனிக்கு வந்து நம்ம நீங்கள் பத்து கிலோங்கும் போது நம்ம அந்த டிஸ்கவுண்ட் பண்ண தேவை இல்லை அப்படியே மொத்தமாக இரநூத்தம்பது ருபா கிலோவுக்கு போட்டு வாங்கிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு வந்து கடலூர்லேருந்து வருது சென்னைலேருந்து வருது அடுத்து என்ன இல்லை கடல் மீன் தான் ம் ஆ வளர்ப்பு மீனெலாம் இல்லை உங்களுக்கு எந்த மீன் தேவைப்படுது

கடை நாங்கள் ஒரு எப்பயுமே சே என்ன டெய்லிக்கும் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம் ம் ஆ ஓகே பண்ணிக்கலாம் ஆ ரெகுலராக பார்த்தோன்னா நெத்திலி நெத்திலி இருக்குது வஞ்சிரம் இருக்குது வஞ்சிரம் வந்து எப்பயாது ஒரு டைம் தான் கெண்டை மீன் இருக்குது ஜிலேபி ஆ கொடுவா மீனா கொடுவா மீன் தெரிலிங்களே புதுசாக கேள்விப்படுறா மாதிரி எனக்கு இருக்குது இல்லை இன்னி வரையும் நான் பாத் ஏங்க இருக்குது உங்களுக்கு அது எத்தனை கிலோ வேணும்

கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ ஓகே சார் கண்டிப்பாக ஆ எல்லாமே ப எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே ஆ ஓகே சார் பாய்